கண்டிப்பாங்க அதில் வந்து என்ன அப்புடின்னா சின்ன வயசுலருந்து நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னா சின்ன வயசில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை ஸ்கூல் சேர்த்தாங்க என்னை ஸ்கூல் சேர்க்கம்போது நான் ரொம்ப அதாவது கொஞ்சம் பேச முடியாதமாதிரி இருந்தது அது பேச முடியாததுனால் ஒரு வருஷம் தள்ளி சேர்த்தாங்க தள்ளி சேர்த்ததுலயிருந்து நமக்கு அப்போ பார்த்தீங்க அப்புடின்னா மேக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகங்க அந்த மேக்ஸில் என்ன இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆயிடுவேங்க மேக்ஸ் மட்டும் பாஸ் ஆயிடுவேன் ஆனால் இருக்கற எல்லா மேமும் கேட்பாங்க என்ன தம்பி எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிருக்க மேக்ஸ் தான் டஃப்பான சப்ஜெக்ட்டு அதில் மட்டும் பாஸ் ஆகிருக்கீங்களே எப்படி தம்பி அப்புடின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டான்ஸ் இது கல்ச்சுரல்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சிங்க அதுக்கப்புறம் சில செய்கிறது இதலாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது ஆனால் பார்த்திங் பார்த்தீங்கன்னா ஒன்றாவதுலருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஒரு ஊரில் படித்தேங்க கரூர் மாவட்டத்தில் படித்தேங்க ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் திருச்சி மாவட்டத்தில் படித்தேங்க நான் திருச்சி மாவட்டத்தில் படித்துட்டு இப்போ காலேஜ் ஸ்டெடீஸ்க்காக திருப்பூர் வந்து திருப்பூரில் படித்தேங்க திருப்பூரில் வந்து காலேஜ் முடித்துட்டு இப்போ வந்து நான் ஆடிட்டருக்கு ட்ரை பண்ணிட்டிருக்கேங்க ஆடிட்டரு ட்ரை பண்ணிட்டு ஆர்மிக்கு உள்ளே நொழையிறக்கு பார்த்துட்ருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயதுலருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி வந்த ஃபேம்லிங்க எங்களை வந்து ரொம்ப கஷ்டம்பட்டு ரொம்ப இது பண்ணி வந்தோங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்துல இருந்துதான் வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோமா அப்படின் சொல்லி நமக்கு தெரியல ஆனால் எனக்கு இன்னும் மேலே போகணும் அப்புடின்னு ஆசை அதிகமாக இருக்குது ஆர்மிக்குள்ளே போகணுன்ட்டுதான் என்னோடய ரொம்ப கனவுங்க இதுக்காக பார்த்துக்கிட்டிங்க அப்புடின்னா அந்த நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுலேயும் லாக்டவுன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் வீட்டில்தாங்க இருந்தேன் இந்த ரெண்டு வருடமுமே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கிறது காலையில் எல்லாம் மேக்ஸ் புக்குதாங்க எடுத்துட்டு உட்காந்துருப்பேன் மேக்ஸ் புக்கை எடுத்துட்டு உட்காந்து இருந்துட்டு பார்ப்பேன் அப்டி புக்கு பார்த்துட்ருக்கப்ப எனக்கு என்னடா எப்போடா ஸ்கூல் ஆரம்மிப்பாங்க அப்படின் தோணுங்க அப்புடின் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் பார்த்தோன்னா அப்படியே மைண்டு மாறி விளாட போயிடுவோம் விளாட போயிட்டேன் அப்படின்னா அங்கே போயும் ஆனால் க ஸ்போட்ஸில் ஒரு வழியா மேலே வந்துட்டேங்க ஸ்போட்ஸை வச்சு எனக்கு கொஞ்சம் நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைச்சிச்சிங்க இந்த ஸ்போட்ஸ் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா ஸ்போட்ஸு ரொ நிறைய பண்ணேங்க அவ்வளோ தூரம் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்போட்ஸ் முடித்துட்டு டென்த்து டியூஷன்லாம் போனேங்க டென்த்து டியூஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் படிக்க படித்து எக்ஸாமு ஃபுல் ப்ரிப்பேர் ஆகிட்டேங்க ஆ ஆ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கடைசி லா டைமில் லாக்டவுன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க லாக்டவுன்னு சொன்னதுலேருந்து எனக்குச் சுத்தமாக இதாகிருச்சிங்க லாக்டவுன் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இந்த டென்த்து எங்கள் பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டப்பட்ட டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்போதான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சிக்கிட்டிருந்தோம் அதனால எங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ முன்னாடி பசங்களுக்குப் பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்தது ரொம்ப ரொம்ப அவங்களுக்குப் பசங்களுக்கு ரொம்ப இதாகிருச்சி ஆனால் அந்த பசங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்புடின்னா எதை எடுத்தாலும் லாக்டவுன் லாக்டவுன் லாக்டவுன்னு சொல்லி சொல்லி அந்த பசங்கள் மட்டந்தட்டுறாங்க ஆனால் இது ஏன் தெரியல இன்னமும் நல்ல இதாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப இது பண்ணி கண்டு வந்து நிறுத்தி நிப்பாட்டி வந்திருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க என் தம்பிலாம் பார்த்திங்கன்னா இப்போ அவன் டென்த்து லாக்டவுனில்தான் பண்ணுனான் அவனுக்கு வந்து ரொம்ப அவனைதான் இப்போ சொன்னேன் அந்த லாக்டவுன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டான் அவன்லாம் அவனுக்கு வந்து முடிஞ்சதை அவன் பண்ணுனாங்க அவனால் முடிஞ்சதை செஞ்சது அதை பார்த்துக்கிட்டு அவன் இருந்தான் அவனோடய செயல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவன் லாக்டவுனில் இருந்துட்டோமே அப்புடின் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவனுக்கு இப்போ என்ன இது சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்குத் தெரியல அவனுக்கு என்ன சொன்னால் புரியும் அப்படின்றது எங்களுக்குத் தெரியல ஆனால் அவனுக்கு வந்து இன்னும் மேலே போயிடுவான் அப்படின் சொல்லி லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாக்டவுன் டைமில் வந்து ரொம்ப இல்லை எனக்கு ரொம்ப அடிப்பட்டிருச்சிங்க அந்த விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின் சொல்லி இருக்குங்க அந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்படி இருந்து அவனை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிதாங்க நான் பார்க்குறேன் நான் ஆர்மி ஜாயின் பண்ணிணேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க நான் ரொம்ப இங்கே மகிழ்ச்சியா இருந்த நாட்கள் அப்படின்னா நான் காலேஜ் டைமில் படித்தேன் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தேங்க அந்த விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஜாலியாக டைமில் இருக்கும்பொழுது நமக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சிங்க அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் திருப்பி பண்ணணுன்னு திருப்பி ஆசை இருக்குங்க